விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கனா ஒம்பது தாலுக்கா இருக்குது அந்த ஒம்பது தாலுக்கால தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரிவென்யூ வில்லேஜஸ் ரெண்டு முனிஸிபாலிட்டி எட்டு டவுன் பஞ்சாயத் பதிமூணு ப்ளாக்ஸ் அறநூற்றி எண்பத்தி எட்டு கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது இப்போ இருக்க தற்போது இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கனா ரா லெட்சுமணன் இவர் வந்து விழுப்புரத்துக்கு ரோடு ந நல்ல இப்போ ஃபெசிலிட்டியாக போட்டுக் கொடுத்துருக்காரு அப்புறம் பப்ளிக் டாய்லெட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஃபெசிலிட்டியா நல்லா இருக்குது அப்புறம் பிரிட்ஜ்ஜு வேற கட்டிக்கொடுத்துருக்காரு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கனா எல்லா இடத்துலையுமே வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குது இப்போ ரீசென்ட் டேஸில் மழை பெஞ்ச நேரத்துலலாம் மக்களை நேரில் சந்தித்து மக்களுக்கு நல்ல நிவாரணத்தை கொடுத்துருக்காரு அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ பார்த்தீங்கனா சிவி சண்முகம் இவர் வந்து பார்க்கு கட்டிக்கொடுத்து மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்காரு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சட்டக்கல்லூரி அப்புறம் முன்ஸிபாலிட்டியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதுபோல எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காரு அ இவங்கள தவிர்த்து விழுப்புரம் ஐஏஎஸ்ஸு பழனிச்சாமி அவர்கள் வந்து அவரு வந்து பதவியேற்றதுலேருந்து விழுப்புரத்தில் கொலை கொள்ளை இதுபோல எல்லாமே கொறைஞ்சிருக்கு